ஹலோ ச சக்தி ஸ்டூடியோவா நான் சுஜி காசிபாளையத்துலர்ந்து பேசுகிறேன் நீங்கள் என்னுடைய சி என்னுடைய ரிலேஷனோட மேரேஜ் அப்போ வந்து நீங்கள் வீடியோல்லாம் எடுத்துருந்தீங்க அதெல்லாம் ரொம்ப நல்லாருந்துது அதே மாதிரி எனக்கும் என்னோட சிஸ்டர் மேரேஜுக்கும் வந்து எடுத்துத் தர முடியுமா ஆ ஓகே சார் சார் கம்மிங் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரைடே வருது பிளேஸ் வந்து முத்து மஹால் ஓகே சார் சார் இதில் எந்த மாதிரியெல்லாம் எடுப்பீங்க எந்த மாதிரியெல்லாம் மாடல் ஓகே சார் ஓகே சார் சார் நீங்கள் வந்து என்கேஜ்மென்ட் மேரேஜ் எல்லாமே ஒன்றாதான் எடுப்பீங்களா சரி ஓகேங்க சார் சார் ஃபோட்டோ வீடியோவுக்கு பேக்கேஜ் எவ்வளோங்க சார் அதுக்கு ஓகேங்க சார் சார் ஃபுல் பேக்கேஜ் அந்த மாதிரில்லாம் ஃபுல்லாக எல்லாமே சரி ஓகேங்க சார் ஆல்பம்லாம் எப்போங்க சார் தருவீங்க சரி ஓகேங்க சார் ஆல்பம் எப்படிங்க சார் ட்ரெண்டியாக இருக்குமா இல்லை நார்மலாக அந்த மாதிரிதான் கொடுப்பீங்களா முன்னாடி டெக்ரேஷன் அந்த இது ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் பண்ணிடலாம் கன்ஃபார்ம் தான் ஆ ஓகேங்க சார் ஆ பண்ணிக்கலாம்ங்க சார் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆ சரிங்க சார் ஓகேங்க தேங்க் யூ சார்